இப்போ வந்து பெட்ரோல் வில வந்து ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு ஸோ அதனால் எங்கே போகறதா இருந்தாலும் கொஞ்சம் யோச்சு போக வேண்டியதாக இருக்கு ஏன்னா பெட்ரோல் ரொம்பவுமே விலை அதிகமாக இருக்கு லாங் ட்ரைவ் போகற மாதிரி இருந்தால் பெட்ரோல் நிறையா அடிக்க வேண்டியதாக இருக்கு ஸோ அதனால் பட்ஜெட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு எரிபொருள் பயன்படுத்துறதுனால சுற்றுசூழல் வந்து கண்டிப்பாக மாசடையுதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவுமே புக வந்து அதிகமாக வருது அதனால் ஏர் பொலியூஷன் வந்து ரொம்பவுமே அதிகமாகுது